ஹலோ

நில ப்ரோக்கருங்களா நிலம் எந்த இடத்துல இருக்குங்க

ம் ஓ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்க சரி சரிங்க ஆட்டோவிலே போக போ ஆட்டோவில போக போக வர்றதுக்கு போக்குவரத்துலாம் எப்படிங்க சரி சரி ம் பஸ்ஸில் ஓ சரி சரிங்க எவ்வளோ வருதுங்க மன ஆ ரேட்டுங்க ஓ ம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குறமாதிரி இருக்குங்களே ம் ம் ம் தண்ணி வசதி எப்படி இருக்குங்க

ம் பக்கத்தில் இருக்கும் இது ஆளுங்கள் எல்லாம் வீடு எல்லாம் இருக்குங்களா பக்கத்தில் அப்படிங்களா ஓ எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்க நம்ம ஒரு ஏழு அந்தமாதிரி பார்க்கலாம்னு இருக்கோம் ஏழ்ருவா அந்தமாதிரி உள்ளனா அது ரொம்ப தள்ளி வருங்களா கார்னரு அந்தமாதிரிலாம் இருந்தால் வேண்டான்ட்டாங்க

இல்லை எங்களுக்கு கார்னரு அந்தமாதிரி இதெல்லாம் ஆகாது அப்படினு சொல் சொல்லிட்டாங்க அதனால தான் கேட்குறேங்க ம் இனிமே வாங்க முடியாதுங்களா சரி சரிங்க இப்போ எத்தனை ஃப்ளாட்டு விற்றுருக்குங்க ம் ம் சரிங்க ம் வந்

வந்து வந்தா பார்க்கலாங்களா இப்போ

சரி சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க ம் ம்